என் அறிவுக்கு சவால் விடுற புத்தகன்னு பார்த்தீங்கனா என்னோட பட்டய கணக்காளர் புத்தகம் தான்ங்க அதில் ஒன்று ரெண்டு இல்லை இருக்கிற எல்லா புக்கும் என் அறிவுக்கு வந்துட்டு சவால் விடுற மாதிரி தான் இருக்கும் அதை வந்துட்டு ஏன் கடினமாக இருக்குதுன்னு பார்த்திங்கனா அதில் வந்து எல்லாம் நம்ம புத்தகத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படினா நம்ம அதை பரிட்சையில போய் எழுதும் போது அந்த விஷயத்த வேறு மாதிரி கொடுத்துருப்பான் ஆனால் அதை அந்த விஷயம் தான் ஆனால் அது கொடுக்குற விதம் வேறு மாதிரி இருக்கும் நமக்கு அப்படியே மண்டையை பிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மூணு மணிநேரத்தில் நம்ம மண்டையை போட்டு பிய்ச்சி பிய்ச்சி எடுத்துடும் அதுக்கப்பறம் அந்த புத்தகத்தை பற்றி என் நண்பர்கள் கிட்டே நான் பேசிருக்கேன்னா நிறையா பேசியிருக்கேன் என்னடா இது இந்த புத்தகம் இப்படி இருக்குது எப்புட்ரா இதெல்லாம் படிக்கிறது அப்படின்னா எனக்கு மேலே அவன் அவன் புலம்புவான் வந்து என் கிட்டே அப்படி தான்ங்க இருந்துச்சு ஸோ இது எனக்கு சவால் விடுற புத்தகன்னு பார்த்திங்கனா என்னுடைய பட்டய கணக்காளர் புத்தகம் தான்ங்க